ஹலோ யார் பேசுகிறீங்க ஆ மீன்க்காரன்தாங்க சொல்லுங்க ஆ கெண்டைமீன் இருக்குது ஜிலேபி இருக்குது பாப்லேட்டு இருக்குது அப்புறம் நண்டு இருக்குது ஆ எல்லா மீனும் இருக்குதுங்க பயப்படாதீங்க

எல்லாம் செஞ்சு கிளீனாக பண்ணி வச்சுருக்குறோம் எங்கள் கடைக்கு வாங்க ம் கடல்மீன் தாங்க ஆ பாப்லேட்டு இருக்குதுங்க சரி அது ஒரு கிலோ சுத்தம் பண்ணி வைக்கிறேன் ஆ விலையலாம் வந்து முந்நூறுரூவா உங்களுக்காக ஐம்பது ருபா குறைச்சிக்கிறேன் ஆ அப்புறம் என்ன

சரிங்க வாங்க எத்தனி கிலோ வேணும் ஆ நண்டு இருக்குது அது முந்நூறுரூவா அதெலாம் ஒரு ஐம்பது ருபா குறைச்சிக்கிறோம் உங்களுக்கு வேணும்னால் சுத்தம் பண்ணித்தரோம் ஆ இல்லை கடலில் பிடிச்சது தான் சுத்தம் பண்ணித்தரோம் நல்லா கிளீனாக இருந்தால் வந்து வாங்கிகிட்டு போங்க ம் ரேட் அதெலாம் ரேட்டெலாம் இப்போ குறைக்க கூடாது இதுமாரி அப்புறம் கஸ்டமரெலாம் என்ன எங்களுக்கு ஒரு ரேட் சொல்கிற அடுத்தவர்களுக்கு ஒரு ரேட்டு ம் எல்லாம் புதுசாக இருக்கும் எந்த மீனும் ரொம்ப நாளானது இல்லை எல்லாம் காலையில் பிடிச்சிட்டு வந்துதான் உங்களுக்கு கொடுக்கறதுங்க நல்லா வந்து பாருங்க ஆனால் மீனெலாம் சுத்தமான மீனாக இருக்குது பயப்பட தேவையில்ல குழம்புக்கு தனியாக நல்லபடியாக செய்யலாம் இப்போ ஒரு வறுவலுக்கு வேறு செய்யணும்னா அதுக்கு தனியாக ஒரு இது என்னாலும் சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஆ சூப்பராக வந்திருக்கு இறால் கெண்டை ஆ கெண்டை மீனெல்லாம் வர வைக்கிறோம் அதெல்லாம் மொத்தமாக தாங்க ஆ வர வைக்கிறோம் ஆ செஞ்சு உ கொடுக்குறேன் சுத்தம் பண்ணி வந்து வாங்கிகிட்டு போங்க ஆ சரி வாங்கிகிட்டு போகலாம் வந்து கெண்டை மீன் ஜிலேபி இல்லை குறைக்க முடியாதுங்க ஆளுகளை வச்சு நாங்கள் வேலை வாங்குகிறோம் அது சுத்தம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கட்டுப்படி ஆகுமா ஆ அது எப்படி இல்லை அது நீங்கள் சொல்கிறபடிலாம் இல்லை இங்கே இருக்கற வேலை செய்கிறவங்க வர கஸ்டமரெலாம் என்னென்னு சொல்லுங்க இந்தமாரிலாம் வந்து ஒரு விலை கம்மியாக எல்லாம் எல்லாத்தையும் குறைக்க முடியாது என்ன நல் நல்ல பொருளாக வந்தால் வந்து வாங்குங்க நீங்கள் இந்தமாரி சொன்னீங்கன்னால் அப்புறம் விலை எப்படி நல்ல பொருளாக கொடுக்குறது உங்களுக்கு இது நல்ல பொருளாக வேணுன்னால் சுத்தம் பண்ணி கொடுப்போம்

ஆ சரி

சரி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிறேன் வந்து வாங்கிகிட்டு போங்க ஆ சரி சரி வாங்க